பஞ்சதந்திர கதைகள்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் இப்போ நான் ரீசன்ட்டாக படித்த பஞ்சதந்திர கதையினு பார்த்தோம்னா ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருக்கார் அவர் வந்து அவரோடய பயிரை வந்து செழிப்பாக வளர வைக்கிற நேரத்தில் ரொம்ப குறிக்கோளாக இருப்பார் ஒரு நாள் வந்து அவரோடய கிணத்துல வந்து தண்ணி வற்றி போயிடுது அவரோடய கிணத்துல தண்ணி வற்றி போயிட்டோனே அங்கே ரொம்ப சோகமாக இருக்கார் இனிமே நம்ப எப்படி விவசாயம் பண்ணுறது அப்படினு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்கார் அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு பணக்காரர் வரார் அவர் வந்து தண்ணி இல்லைன்னா என் கிணத் கிணத்துல இருக்கற என் என் கிணத்தை எடுத்துக்கோங்க தண்ணி இல்லைனா என் கிணத்தை எடுத்துக்கோங்க அப்படினு சொல்றாரு அதுக்கு ஒடனே அவர் கேட்கற பணத்தை அந்த விவசாயி கொடுத்துட்டு போயி அவரோடய கிணத்துலேர்ந்து தண்ணி எடுக்கலாம்னு போகிறாரு அதுக்கு அந்த பணக்காரர் சொல்கிறாரு நான் வந்து கிணத்துல கிணத்தை தான் உங்கள் கிட்ட விற்றேன் அதில் இருக்கிற தண்ணியை விற்கலை அதனாலே தண்ணியை எடுத்து நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடாது நான் கெணறை மட்டும் தான் உங்கள் கிட்டே விற்றேன்னு சொல்கிறாரு ரொம்ப சோகமாக இதை கேட்டு வந்து ஒரு மரத்துக் கீழே உக்கார்றாரு அப்போது வந்து அவரோடய நண்பர் வந்து ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கீங்கனு கேட்கும் பொழுது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு சொன்ன ஒடன்னயே அவர் வந்து அவரோடய நண்பர் வந்து அந்த விவசாயி காதில் போய்விட்டு நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கனு சொல்கிறாரு அப்போது வந்து இவர் வந்து பழையபடி அந்த விவசாயி வந்து தண்ணி எடுக்க வராரு வரும் போது நான் தான் உன்னை தண்ணி எடுக்கக் கூடாதுன்னு சொல்லியிருக்கனே அப்படினு அந்த பணக்காரர் கேட்கறாரு நான் தான் உன்னை தண்ணி எடுக்கக் கூடாதுனு அந்த பணக்காரர் கேட்கறாரு நீங்கள் வந்து தண்ணியை தான் எடுக்க கூடாதுனு சொன்னிங்க கிணறு என்னுது தான் அப்போது அந்த தண்ணியை எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணியே வெளியே எடுங்க கிணறு என்னுடையது தான் அந்த கிணத்துக்குள்ள நான் எதை வேணால் வைக்கலாம் அதனால நீங்கள் வந்து என்னை எனக்கு வேண்டிய கெணறை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்கள் தண்ணியை வெளியே எடுங்கன்னு சொல்கிறாரு அப்போ ரொம்ப மலைச்சு போயி அந்த பணக்காரர் பார்க்கறாரு இதை கேட்டு ரொம்ப அந்த பணக்காரர் வந்து ஆழ்ந்த சோகத்தில் இருக்கார் இது வந்து இந்த கதையைப் பகுதி கேட்பா படித்த எனக்கு ரொம்ப வந்து சிரிப்பு தக்க வைக்க முடியாத அளவுக்கு சிரிப்பு சிரிப்பாக இருந்தது